எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊடக கணக்குகளும் எனக்கு இல்லை ஃபோட்டோக்ராப்பும் எனக்கு யாருன்னே தெரியாது நான் ஃபோட்டோக்ராப் யாருன்னே தெரியாது அதேசமயம் செல்ஃபி எடுப்போம் எங்கேயாச்சும் போனால் ஃபோட்டோ எடுப்போம் செல்ஃபி ஃபோன்லேயே எடுத்துப்போம் எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் ஊட அந்த சமூக கணக்கு ஊடக கணக்கு எனக்கிட்ட இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது ஃபோட்டோகிராபி யாருன்றது எனக்கும் தெரியாது செல்ஃபி எடுப்போம் எங்கள் செல்லில் ஃபோட்டோ எடுத்துப்போம் செல்ஃபி எடுத்துப்போம் அவ்வளதான் எங்களுக்கு தெரியும்